நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் எங்கள் கொல்லையில் எனக்கு வந்து விவசாயம் பண்ணுறத விவசாயம் பண்ணுறோன்னா பயிர் லோன் பயிர் லோன் ஒன்று கட்டியிருக்கேன் பயிறு லோன் கட்டியிருக்கேன் பயிறு லோன்னும் வச்சிருக்கேன் எனக்கு வந்து இப்போ வ மலை உச்சியில் காற்றி எல்லாம் வந்ததால் எனக்கு பயிர் வந்து அழுகி வீணாக போயிடுச்சு காற்று வந்ததால் எனக்கு பயிர்லாம் சாஞ்சு போய் ஒரு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஆனால் பயிறு லோன் கட்டியிருக்கேன் எனக்கு இப்போ லோன் கட்டணும் ஆனால் அங்கே பயிர் ஒழுங்காக இல்லை எனக்கு அமௌண்ட்டும் இதில் கிடைக்கல இப்போ அதில் கொஞ்சம் இருக்கிற பயிர் எடுத்துதான் நான் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கதான் இருக்குது ஏன்னால் லோன் கட்டுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு தள்ளுபடின்னு ஒன்று பண்ணுனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தள்ளுபடி பண்ணுனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னால் எங்கள்கிட்ட இருந்த அமௌண்ட்டே எங்களுக்கே யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும் இதில் லோன் கட்டவும் எங்களால் முடியாது அதுக்காக அவங்க கொஞ்சம் தள்ளுபடி பண்ணாங்கன்னால் எங்களுக்கு அதில் கொஞ்சம் லாபமும் எங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டும் இருக்கும்